ஹலோ எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் அப்டின்னா எல்லாம் சொல்லி சொல்லாம் மூவி பாக்கிறது யூடியூப் யூடியூபில் எல்லாம் சர்ச் நல்ல விஷங்கள்லாம் பாக்கிறது ஷார்ட் ஃபிலிம் புக்ஸ் படிக்கிறது எல்லாம் பிடிக்கும் இருந்தாலும் டிவி பாக்கிறது நான் எப்பியுமே அதிகமாக அந்த கேம் கேம்மிங்கும் பிடிக்கும் இப்போ இதுலலாம் பாக்கிறப்ப நமக்கு ஃபெஸ்ட்டான ஒரு இன்ட்ரஸ்ட்டான விஷயங்கள் இருக்கு அது பார்த்தீங்கனா அப்டின்னா எனக்கு பிடிச்ச விஷயம் அப்டின்னா சியான் சியான் விக்ரம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் எடுக்கிற படம் பூராவுமே மிக ஹிட்டாகும் அப்படின்ற ஒரு இது இதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோடு பார்த்தீங்கனா ஒரு சில சீனில் இல்லை இது இப்போ எடுத்த ரீசண்டாக எடுத்த படம் கூட பார்த்தீங்கனா பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ அடுத்து அதுக்கு முத எடுத்த படம் எக்ஸ்அட்ரா எக்ஸ்அட்ரா சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப பிடிக்கும் இதுலேயும் பார்த்தீங்க அப்டின்னா ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்டின்னா ஒரு நடிக்கிற கெட்டப்பு அந்த மாதிரி சொல்லாம் அதுக்கு முத எடுத்ததுல சாமி டூ சாமி ஒன் நிறையா படம் அவரு நடிச்ச படம் ஃபுல்லாகவே நான் பார்த்து இருக்கேன் அப்படி இருக்கப்போ இது அந்நியன்லாம் பார்த்தீங்கனா நிறைய கெட்டப்பில் வருவார் அம்பியாக ரெமோவாக அந்த மாதிரி அந்தமாதிரி கெட்டப்புலேயெல்லாம் வருவார் அவர் எடுக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்னைக்கி காலத்தை குறிக்க கூடிய ஒரு விஷயம் எல்லாம் யோசிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு எல்லா எடுக்கிற படம் பூராவும் சியான் விக்ரம் எடுக்கிற படம் பூராவும் அதனாலேயே நமக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து அவர் ரசிகர்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் ரசிகர் தான் நான் ரசிகர்னு சொல்ல கூட இல்லை அவரோட ரசிகர் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படங்கள் நம்ம பாத்தோம்னா இது இப்போ எடுத்த இது பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ எதுலேயுமே பார்த்திங்கனா இப்போ அந்த காலத்தில் இப்போ நம்ம புக்ஸ்லேயும் படித்து இருக்கேன் இது பண்டைய கால நிறையா படித்து இருக்கேன் அந்த இப்போ அவரு எடுத்து இருக்க படத்துக்கும் அதுக்கும் பாத்தோம்னா கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கூட எடுத்து இருக்காங்கனு கூட சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு கூட அந்த படம் நல்லா இருக்கு மெகா ஹிட்டாக இருக்கு எல்லாம் அவர் எடுக்க கூட படங்கள் பூராவும் ஹிட்டாய்த்தான் இருக்கு